இப்போ நம்ப விளையாடும்போது நம்ம மைண்டில் வந்து எந்த தாட்ஸுமே இருக்காது அந்த விளையாட்டில் என்ன குறிக்கோளோடு நம்ப ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் அது மட்டும் தான் நம்ப வந் நம்ப மைண்டில் வந்து ஓடிட்டிருக்கும் ஸோ அதுபடி தான் நம்ப விளையாடவும் செய்வோம் ஸோ எதுவுமே நம்ப மைண்டில் வந்து இருக்காது அந்த விளையாட்டில் எப்படி ஜெயிக்கணும் நம்ப டீம் எப்படி ஜெயிக்கணும் நம்ப எப்படி ஜெயிக்கணும் அந்த மாதிரி தான் யோசிப்போமே தவிர வேறு எதுவுமே நம்ப மைண்டில் வந்து ஓடாது அதுவே விளையாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிதுனு வை வெச்சுக்கிட் வெச்சுக்கிட்டம்னா அதை நம்ப ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வந்து இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் அதனாலே விளையாடும்போது நம்ப மைண்டுக்குள்ளெ வந்து எதுவுமே ஓடாது ஒன்லி ஒன் நம்ப ஜெயிக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் மட்டும் தான் நம்பளுக்கு இருக்கும் ஸோ அது வந்து விளையாட்றவங்களுக்கு வந்து புடிச்சி விளையாட்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் நம்ப இதில் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு வெச்சுட்டோம்னா என்ன சொல்வது ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் ஏன்னா இந்த விளையாட்டை வந்து நம்ப ஒரு ஃபேஷனாக தான் எடுத்துகிட்டு போவோம் இது தான் எல்லாமே அப்படின்ட்டு நினச்சி இதை வந்து விளையாட வருவோம் ஸோ அந்த டைமில் நம்ப இந்த விளையாட்டில் ஜெயிக்கும்போது நம்ப டீம்மெல்லாம் கூட சேர்ந்து ஜெயிக்கும்போது நம்ப வந்து ரொம்ப ஹேப்பியாக இருப்போம் அதை ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு மைண்டில் அது ஒரே ஒரு தாட் மட்டும் வெச்சுக்கிட்டு நம்ப ஜெயிப்போம் அப்போது வந்து ரொம்பவே ஹேப்பியாக இருக்கும்